ஹலோ ஹலோ நான் இங்கே நாமக்கலேருந்து பேசுகிறேங்க இதுமாதிரி இ சேவை மையம் தானே இதுமாதிரி என்னோட ஆதார் கார்டு தொல தொலைஞ்சிப் போச்சுங்க இதுமாதிரி டூப்ளிகேட் ஆதார் கார்டு எடுக்கணும் அதுக்குதான் கால் பண்ணிணேன் அதுதான் என்னென்ன டாக்குமெண்ட்டு வேணும்ன்னு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்ன்னு சொன்னிங்கன்னால் பரவாயில்ல இல்லை இல்லை அது மிஸ் ஆகிடுச்சி இப்போ டூப்ளிகேட் எடுக்கணுங்க ஆ ஆ ஆ இருக்குது

ஆ இருக்குது ம் ஆ ஓகே ஓகே ஆ இங்கே அறுபது ரூபா தான் ஆகுமாங்க இல்லை அதுக்குமேலே ஜாஸ்தியாக கேட்பிங்களா ஓகே ஓகேங்க ஆ ஆ ஆ நான் வரேங்க நாளைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன்

ஓகே ஓகேங்க ம் ஆ சரி ம்